இப்போ ஒரு பெரிய விவசாயி எடுத்துக்கிட்டால் அவர் வந்து ஏக்கர் வந்து நிறைய ஏக்கர் நிலம் வச்சிருப்பார் நிறைய பயிர்கள் பயிரிடுவார் அவருக்கிட்ட வந்து நிறைய விலங்குகள் இருக்கும் நிறைய நிலம் இருக்கும் அதெலாம் நிறைய பயிர்கள் விளைகிற நிலம் இதே சின்ன விவசாயி எடுத்துக்கிட்டோம்னா அவருகிட்ட வந்து நிறைய நிலம் இருக்காது கம்மியான இடந்தான் இருக்கும் கம்மியான பயிர்தான் உற்பத்தி பண்ணமுடியும் இவர் பெரிய விவசாயி என்னென்னா வணிகர்கிட்ட வந்து நல்ல நிறைய பொருளை வந்து குறைவான விலைக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் வணிகர் வாங்கிக்கலாம் இதே வந்து கொஞ்சமாக நிலம் வச்சிருந்து கொஞ்சமாக பயிரிடுற விவசாயிகள்ட வந்து அவங்க வாங்க வணிகர்கள் வாங்காமல் இந்த மாதிரி நிறைய கொள்முதல் பண்ணுறதுக்காக நிறைய பெரிய வணிகர்கள் விவசாயிகள்கிட்ட போய்ட்டு வணிகர்கள் வந்து நேரடியாக வாங்கிக்கிறாங்க இதே சின்ன விவசாயிகளுக்கு வந்து போதுமான விலை கிடைக்காம அந்த காய்கறிகளோ அல்லது ஏதோ ஒரு உணவு பொருளோ ஏதோ ஒரு ஒ பூவோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு விவசாய பொருள் வந்து அவங்களை வந்து போதிய விலை கொடுக்காம கொடுத்து கொடுத்து வாங்கமாட்டேறாங்க வணிகர்கள் வந்து அவங்களுக்கு வந்து போதுமான விலை கிடைக்காதப்ப அதை வந்து விவசாயத்தை வந்து அவங்க வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த விவசாயம் பண்ண பொருளை வந்து கம்மியான விலைக்கும் கொடுக்க முடியாமல் அதிக விலைக்கும் கொடுக்க முடியாமல் அவங்க வந்து அந்த விவசாய பொருளை வந்து குப்பையில் போடுகிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இதே சின்ன விவசாயிகள் வந்து என்னன்னா பெரிய விவசாயிகள் வந்து நிறைய நிலம் வச்சிருப்பாங்க அதில் நிறைய பயிரிடுவாங்க அவங்களுக்கு கொஞ்ச வருமானம் கிடச்சாலே போதும் அந்த மாதிரி யோசிச்சு போதுமான வருமானத்துக்கு அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டாங்கன்னா சின்ன சிறு விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து போதுமான கம்மியான பொருட்கள வந்து கொஞ்சம் அதிக விலைக்கு வித்தாத்தான் அவங்களால வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்றப்ப வணிகர்கள் வந்து பெ பெரிய விவசாயிகள்ட்ட வாங்குகிற விலைக்கு குறு விவசாயிகள்டயும் சின்ன விவசாயிகள்டயும் வாங்க நினைக்கிறாங்க இதுமாதிரி நினைக்கும் போது இவங்க வந்து பொருட்களை கம்மியாக விளைஞ்சிருக்கும் ஆனால் தரமான பொருளாக விற்பாங்க இவங்க வந்து போதுமான அதுக்கு ஏற்ற விதை கொடுத்து வாங்காமல் வணிகர்கள் அதுக்கு ரொம்ப மலிவான விலைக்கு வாங்க ஆசைப்பட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்பாங்க அப்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன விவசாயிகள் வந்து பெரிய வ வணிகர்கள்கிட்ட வந்து கம்மியான ரேட்டை கொடுக்க மறுப்பாங்க அப்படி மறுக்கும் போது அவங்களோடய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும் விவசாயிகளும் இந்தமாதிரி ஆகிறதுனால அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து போதிய வருமானம் கிடைக்காது வருமானம் கிடைக்காதப்ப திரும்பி அவங்க எப்படி விவசாயம் பண்ணுவாங்க அவங்களால் திரும்ப விவசாயம் பண்ண முடியாது இந்த பொருளை விற்றா தான் அந்த காசை வச்சு தான் ம திரும்பவும் வந் வறு பயிர் வாங்கி நடவு செஞ்சு அதை மறுப்பிடியும் விளைச்சல் எடுத்து அதை கொண்டுபோய் வணிகர்கிட்ட விற்க முடியும் பெரிய விவசாயிகள் என்ன பண்றாங்க கொஞ்சமாக ஒரு போதுமான விலை கிடைத்தாலே போதும் எல்லாத்தையும் வித்துடணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து வணிகர்கள்கிட்ட வந்து போதுமான விலைக்கு வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி பெரிய விவசாயிகள் பண்ணும் போது சின்ன விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பெரிய விவசாயிகள் வந்து கிராமத்திலேருந்து அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு அவங்க போயிடுறதுக்கும் அந்த அவங்க வந்த வாகனத்துக்கு கொடுக்குற அந்த வாகனத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அங்கேயிருந்து சந்தைக்கு போய் அந்த வணிகரை பிடித்து வணிகர்கிட்ட விற்கிறதுக்குள்ளியும் அதுக்கான செலவே அவங்களுக்கு அதிகமாயிடும் இதில் அவங்க வந்து லாபமே அவங்களுக்கு இருக்காது லாபமே இல்லாமல் விவசாயம் பண்ணுற அவங்களுக்கு எப்படி திரும்பவும் விவசாயம் பண்ண தோணும் தோணாது இல்லை அந்த மாதிரி தான் சின்ன விவசாயும் ஒரு நல்ல விவசாயாகதான் இருப்பார் பெரிய விவசாயும் நல்ல விவசாயி தான் இருப்பார் ரெண்டு பேருகிட்ட சமமான அளவு தரமாக இருக்குதுன்னா இருக்காது அவங்க வந்து ஹைப்ரிட் பயன்படுத்துவாங்க நிறைய அளவில் விளைச்சல் பண்ணும்போது ஹைப்ரிட் பயன்படுத்துவாங்க ரசாயன உரங்கள் பயன்படுத்துவாங்க இதே இந்த குறு விவசாயிகள் கு சிறு விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிராமப்புறங்கள் உள்ளவங்கள்லாம் மாட்டு சாணம் அந்த மாதிரி இயற்கை உரங்களை போட்டு பயன்படுத்துகிறனால அவங்கள்கிட்ட வந்து பழங்களோ பூக்களோ எல்லாமே உணவு பொருட்களோ தரமான உணவு பொருட்களாக இருக்கும்